ஹலோ சாந்தி ஹோட்டலுங்களா இங்கே வீட்டில் ஃபங்க்ஷன் வெச்சுருக்குங்க ஒரு ஐம்பது சாப்பாடு வேணும் அதுக்கு ஆர்ட்ரு பண்ணத்தான் உங்கள்கிட்டக்க கூப்பிட்டேன் சரிங்க அது என்ன ரேட்டு வருதுன்னு அனுப்ச்சு விடுங்க சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துன ஒடனே அமௌண்ட்டு செட்டில் பண்ணிடறோம் அது இந்த இணையதள இதுலெலாம் எனக்கு பதிவு பண்ணி பழக்கம் இல்லைங்க அதெலாம் இப்போ நான் பண்ணினது இல்லை அதனால நேரடியாகவே உங்கள்கிட்ட ஆர்ட்ரு சொல்லிவிட்டேன் அது வந்து சேர்ந்த ஒடனே அமௌண்ட் செட்டில் பண்ணிக்கலாங்க